முதல் முதலாக ஒரு பொருள் வாங்கலாமா வேணாமாங்கிறதே நம்ம ரொம்ப ரொம்ப யோசித்து யோசித்து வாங்குவோம் அப்பிடியும் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் வாங்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அப்படி இருந்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸேரீ வாங்கலாம் அப்படின்ட்டுனு பண்ணிணேன் அப்போ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருந்தது எப்படி அதை சொல்கிறதுன்னே தெரியலை வெளியில் போய் வாங்கியிருந்தா கூட அந்த மாதிரி வாங்கியிருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த சீலை வந்துட்டு எந்த ஒரு முக்கியமான விசேஷங்கள்லையும் ரொம்ப கட்டுறத்துக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சி எனக்கு ரொம்ப வந்துட்டு அந்த சீலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுலிருந்து தான் நான் வந்துட்டு கடைக்கே போகாமல் ஃபோன் மூலிமா வாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் வாங்கிட்டு சப்போஸ் நமக்கு பிடிக்கலைனா கூட நம்ம திரும்ப கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கலாம் இல்லைன்னால் பணமும் நமக்கு திரும்ப கிடைக்கும் அந்த மாதிரியான உறுதிகளெலாம் நமக்கு கிடைச்சிது பரவாயில்லையா இருந்தது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளியில் போய்கிட்டு அலைச்சலில் வாங்கிட்டு வர்றது பிடிக்கிறது இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்மளோடய ஃபோனில் எதுனாலும் வாங்கிறது பிடிக்கிறது இது எல்லாமே வந்துட்டு உதவியாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது என்னோடய முதல் அனுபவம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது அதுலிருந்து இப்போ எல்லாமே நான் வந்துட்டு இப்படியே தான் வாங்கிகிட்ருக்கேன் பரவாயில்ல நல்லா இருந்தது அது தான் என்னோடய முதல் முதல் அனுபவம் புடவை வாங்கினது நல்லாயிருந்தது